வீட்டு தோட்டத்தை உருவாக்குவது மலிவானது என்பதை விட உயர்ந்தது தான் ஏனென்றால் ஒரு வீட்டில் தோட்டத்தை வளர்ப்பது என்பது உயர்வான உள்ளத்தில் உயர்வான ஒரு எண்ணங்களும் இருக்கணும் அந்த உயர்வான எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே இந்த வீட்டு தோட்டத்தை உயர்வானதாக நாம் செய்ய முடியும் வளர்க்க முடியும் அதே சமயத்தில் அந்த வீட்டு தோட்டத்தை வளர்ப்பது நம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் வந்தால் மட்டும் தான் அது செய்து உருவாக்க முடியும்